இப்போ மாணவர்களுக்கு வந்து சிறப்பு சேவை திட்டம் ஒன்று வந்திருக்கு அது என்னென்னா புதுமை பெண் திட்டம் அது வந்து மூணு வருஷத்துக்கு வந்து முப்பத்து ஆறாயிரம் அது வந்து அது யாருக்குனால் காது கேட்காத குழந்தைகளுக்கு அடுத்து பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு அது